எங்கள் பகுதியில் அவ்வளக்கா வந்து விளையாட்டு மையங்கள் இல்லை பொதுவாக இருக்கின்றது வந்து கோவில் இடத்துல தான் நாங்கள் விளாண்ட்ருக்கோம் அந்த கோவில் இடத்துல தான் நாங்கள் வந்து பிச் ரெடி பண்ணிகிட்டு கிரிக்கெட் விளாடுவோம் அப்படி கிரிக்கெட் விளாட்றப்போ வந்து இப்போ யாரும் கிரிக்கெட் விளாடுறது இல்லை அப்போ கிரிக்கெட் விளாடுறப்ப வந்து நாங்கள் சுத்தம் பண்ணிப்போம் நாங்களே மெயின்டைன் பண்ணிப்போம் நாங்களே பயன்படுத்தி யூஸ் பண்ணிப்போம் இதுக்காக வந்து வெளியே அரசியலில் இருந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க உள்ளூர்காரங்க யாரும் ஹெல்ப் பண்ண உள்ளூர்காரங்க பண்ணுவாங்க ஏதாவது போட்டி ஏதாவது வைக்கின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோடு ஹெல்ப் வேணும்ல ஏன்னால் நாங்களே வந்து எல்லா அமௌண்ட்டையும் போட்டுக்க முடியாது ஸோ அவங்கள்ட கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிகிட்டு மொத்தமாக நம்ம ஊரில் இருந்து இது மாதிரி பண்ணுறோம் அப்படினு சொன்னால் அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தங்கள்டையும் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற அமௌண்டை வாங்கி நாங்கள் நாங்களும் அமௌண்ட் போட்டு நல்லா பெரிய க்ராண்டாக பண்ணுவோம் அது ஒன்று தான் பொதுவான்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா அப்படினு எதுவும் இல்லை இப்போ பொதுவானா இது ஒன்று தான் கோவில் இடத்துல தான் நாங்கள் வந்து கிரிக்கெட் விளாடுவோம் அப்புறம் கிரிக்கெட் தான் மேக்ஸிமம் விளாடுவோம் அப்படி இல்லைன்னா எங்கள் பக்கத்து ஊரில் வந்து கபடி விளாடுவாங்க அதுவும் வந்து அவங்க அவங்களுக்குனு தனியாக ஒரு மேட்டை போட்டு இல்லை மேட்டுங்கிறேன் அவங்களுக்கு ஒரு தனி இடம் ஒதுக்கியோ அப்படினு இல்லை அவங்களும் ஒரு அவங்களோடய கோவில் இடத்துல தான் அது ஒரு இடத்த ஒதுக்கி அதை சுத்தம் பண்ணி அதை அவங்களே பராமரித்து அவங்களே மெயின்டைன் பண்ணி அவங்களே பிச்செல்லாம் உருவாக்கி ஐ மீன் அந்த ப்ளேஸ் எல்லாம் உருவாக்கி இது பண்ணி மெயின்டைன் பண்ணி இது பண்ணிருப்பாங்க அதை எப்போ பார்த்திங்கன்னா ஆடு மாடு கட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கின்றாங்க இப்போ கோவில் இடத்தெல்லாம்